இப்பெல்லாம் கிராமத்தில் விவசாயம் தான் விவசாயம் எல்லா மக்களும் இப்போ விவசாயத்தால் கொஞ்சம் முன்னேர்றாங்க எல்லாம் கிராமத்தில் இருக்க மக்கள் படிச்சவனும் சரி படிக்காதவன் சரி எல்லாரும் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிவிட்டாங்க விவசாயம் அவங்க என்ன வழியில நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் படிச்சிவிட்டு வந்து எப்படி டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்படி பண்ணால் இந்த பயிர்கள் வளருமா இப்படி பண்ணால் வளருமா இது நாட்டு எப்படி இயற்கையாக வளர்க்கலாமா இல்லை இயற்கை உரம் போடலாமா உரங்கள் போட்டால் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிவிட்டு கிராமத்தில் இருக்க இளைஞர்களே நிறையா வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் இ இப்போ வந்து ஒரு ஒரு பழங்கள் மரமே வளர்க்குறோன்னு வச்சுக்கோ பூச்செடி பழங்கள் இதெலாம் வளர்க்கக்குள்ளையே என்ன பண்ணுறாங்க இயற்கை இது இப்போ கெமிக்கலை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவாய்ட் பண்ண இயற்கையாக நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை அந்த இலைகள்லாம் மக்கும் மக்காத குப்பை எல்லாம் மக்க வச்சு இது மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு அந்த இ தொழில வந்து மேம்படுத்துறாங்க விவசாயத்தில் மேன்படுத்துறாங்க மேன்படுத்தி நல்ல ஒரு ஒரு மக்களுக்கு நல்ல உணவு வழங்கணும் நல்ல பொருளை கொடுக்கணும் நல்ல கெமிக்கல் இல்லாத இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணி சுகர் இதுலாம் நிறையா பீப்பி நிறையா ஒரு கேன்சர் இந்த மாதிரி நிறையா நோய் எல்லாம் இப்போ புதுசு புதுசாக வருது அதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்னா கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க அந்த கெமிக்கல் ஆட் பண்ணாத இப்போ இருக்கிற கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பயிர் பண்ணும் நல்லா வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புதிய வழிகள இப்போ பயன்படுத்திட்டுருக்காங்க எப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் இருக்குல்ல இலை இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு மக்கி அந்த இயற்கை உரத்தை தயாரிக்கிறாங்க தயாரிச்சு அந்த இயற்கையான இதை வந்து செடி நெல் வயல்கள் பழம் செடிகள் காய்கறிகள் பூக்கள் இதுக்கு எல்லாம் போட்டு நல்ல மகசூல் கொண்டு வராங்க கொண்டு வந்து நல்லா ஒரு இயற்கையான இதாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போலாம் இந்த இயற்கையான வருங்கால விவசாயம் வந்து இளைஞர்கள் கையில நல்லா மேம்மேலும் பயன்படுத்தி மக்களுக்கு அது நல்ல உணவு பழக்கத்த வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க